வேளாங்கண்ணி திருவிழாவிற்கு நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் அப்போ நைட்டு வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே பீச்சில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே அங்கே நாங்கள் சுற்றிப் பார்க்கறதுக்காக தான் போயிருக்கோம் அங்கே திடீர்னு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் நியூ இயர் அப்போ அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணியிருக்கறதாக அங்கே எங்களுக்கு விளம்பரம் பண்ணிணாங்க அதனால் அங்கே தங்கியிருந்து நாங்கள் அதை பார்த்துட்டுப் போகணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களோட நாங்கள் அங்கே தங்கிட்டோம் பீச்லையே அது ரீசெண்ட்டாக இப்போ உள்ள பாடகர் தான் அவங்க அவங்க பேர் என்னனு அவ்வளோ இதாக புரியலை இருந்தாலும் நல்ல நல்ல விதமாகவே பாட்டு நல்ல விதமாகவே ஆர்கெஸ்டரா பண்ணிணாங்க பசங்களெலாம் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க நாங்களும் ரொம்ப விரும்பியே பார்த்தோம் நான் எங்கள் வீட்டுக்காரவங்க ஃபேமிலியோடு ரெண்டாவது எனக்கு பிடித்ததுங்கும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்னால் ரொம்பவே விரும்பி கேட்பேன் நைட்டில் வந்து எஃப்எம்மில் கூட ஒன்போது டு பத்து நான் பாட்டு கேட்காம இருக்க மாட்டேன் டெய்லியும் பாட்டு கேட்டுவிட்டு தான் நான் தூங்குறதுக்கே போவேன் பாட்டுன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது அங்கே அந்த ஆர்கெஸ்ட்ராவில் பாடினது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சுருந்தது ரெண்டாவது நாங்கள் எப்போதுமே வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாட்டுன்னால் நாங்கள் விரும்பி நாங்கள் கேட்போம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பசங்களோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் சின்ன குழந்தைங்கள் வாய்ஸ்லியும் பாடுவாங்க பெரிய வாய்ஸ்லியும் பெரியவங்க வாய்ஸ்லியும் எஸ்பி பாலசுப்பிர பா பாடல் வந்து ரொம்பவே இனிமையாக நல்லா இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எப்போதும் எஸ்பிபி பாட்டுன்னால் ரொம்ப விரும்பி நாங்கள் கேட்போம் அங்கே பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பீச்சில் பார்த்துருந்ததும் அந்த பாடகர் பாடின ஆர்கெஸ்ட்ராவும் எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமாக இருந்தது தேங்க்யூ